ஹலோ அண்ணா இது ஊபர் தானே அண்ணா நான் உங்கள்கிட்ட வந்துட்டு கேப் புக் பண்ணியிருந்தேன் எங்கே இருந்தா ஏற்காடு இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு கரெக்ட் டைமில் விடலை டிராஃபிக்குனு ஈஸியாக சொல்கிறீங்க அண்ணா நான் இப்போ இதனால உங்களால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு நான் இருக்கேன் அது எவ்வளோ பெரிய என்னோடய வேலை தெரியுமா அண்ணா அது என்னோடய நான் வேலைக்காக இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்க போக வேண்டியது ஆனால் நான் அதை விட்டுட்டேன் இதனால என்னோட வாழ்க்கையே போன மாதிரி அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா அண்ணா எனக்கு என்னை மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் அது ஈஸியாக கிடைக்காது அண்ணா ஆனால் நான் அது உங்களை நம்பி நீங்கள் என்னை கரெக்ட் டைமுக்கு விடுவிங்கன்னு சொல்லி நான் உங்களை புக் பண்ணேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னை கொண்டு போய் கரெக்டாக விடலை இது என்னது ஆனால் நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக டிராஃபிக்னால் லேட் மேடம் ஆனால் நான் உங்களுக்கு டூ ஹார்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணேன் அப்போ நீங்கள் வந்துட்டு நான் எவ்வளோ சீக்கரம் புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கரம் வந்து என்னை கூட்டிட்டு போய் விட்டுருக்குனும்ல இதனால வந்துட்டு அடுத்த ட்ரெயினில் போகலான்னு கூட சொல்லலாம் ஓகேவா நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல ஆனால் நான் அதுக்கு அந்த ட்ரெயினுக்கான காசு வேஸ்ட்டு அண்ணா நான் வந்துட்டு ஏசியில் புக் பண்ணியிருந்தேன் அது ரெண்டாயிர ரூபாய் இப்போது நான் வந்துட்டு போய் என்னோடய வேலைக்காக நான் போகிறேன் தான் நான் இல்லைன்னு சொல்லல நான் நின்றுட்டு கூட போயிடுவேன் பரவாயில்ல ஏன்னால் அது என்னோடய வாழ்க்கை அதனால நான் போய் தான் ஆகணும் அதெல்லாம் நான் போயிட்டும் போயிட்டேன் எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ எனக்கு அந்த ரெண்டாயிர ரூபா லாஸு எனக்கு யாரு தருவா அது மட்டும் இல்லாமல் என்னோடய காசையும் நீங்கள் ரீபே பண்ணணும் ஏன்னா நான் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் என்னை கொண்டு போய் விடல அதனால வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சீக்கரம் கொண்டு போயி விட்டா உங்களுக்கு மீட்டருக்கு அதிகமாக அந்த மாதிரிலாம் நாங்கள் தரோம் இல்லை அப்போது நீங்கள் எங்களை வந்துட்டு லேட்டாக விட்டதுக்கு நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொஞ்சம் காசு தந்து தான் ஆகணும் என்னாலேலாம் வந்துட்டு இனிமேலும் இனிமேல் நான் உங்களை புக் பண்ண மாட்டேன் அது வேற விஷ்யம் ஏன்னால் நீங்கள் வந்துட்டு சரி ஒரு டைமை விடுங்கள் ஆனால் நீங்கள் வந்துட்டு இதுவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதோடு ரெண்டாவது டைமோ மூணாவது டைமோ அப்போது வந்துட்டு சேலம்குள்ளையே அங்கே அங்கே போகிறது சரி அதெல்லாம் ஓகே இப்போது நீங்கள் வந்துட்டு என்னை ட்ரெயின் டைமுக்கு கரெக்டாக அனுப்பல அது தான் என்னோடய பிராப்ளமே இது நீங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக டிராஃபிக்னு சொல்கிறீங்க ஒவ்வொருத்தங்க என்னென்ன கனவோடு வந்துட்டு அங்கே போவாங்க இப்போ நானே வந்துட்டு ஒரு வேலைக்காக போகிறேன் மத்தவங்க வந்துட்டு வேறே எதுக்கும் போவாங்க அவங்க கல்யாணத்துக்கு கூட போகலாம் இல்லை அவங்களுக்கும் இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்குலாம் நிறையா பெரியவங்களை போய் பார்க்குற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு அது ஏன் புரியல இங்கே ஒருத்தங்க புக் பண்ணாங்கன்னால் அதுக்கு முன்னாடி டைமுக்கு முன்னாடி போகணுன்னு நினைங்க டைமுக்கு போனால் இந்த மாதிரி டிராஃபிக்காக தான் வந்து நிற்கும் இதனால நிறையா பேர் கஷ்டந்தான் படுவாங்கண்ணா சரியா நான் இப்போது கூட வந்துட்டு உங்கள் மேலே அதிகாரிங்ககிட்ட பேசி நான் இது பண்ண முடியும் ஆனால் நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ட்டு நான் இவ்வளோ இதாக உங்கள்கிட்ட வான் பண்ணி விட்டுட்டு இருக்கேன் ஆனால் இதுவே மறுபடியும் மறுபடியும் நான் பண்ணுவேன்னு நினைக்காதிங்க என் சரி என்னோட ட்ரெயின் காசும் போச்சு இதனால என் இண்டர்வியூவுக்கும் சரி அடுத்த ட்ரெயின் வந்துச்சு இண்டர்வியூ என்னமோ வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு வராதது உங்கள் தப்பு தான் ஸோ நீங்கள் இந்த டிராஃபிக்னு சொல்லி எப்போயுமே தப்பிக்க முடியாது ஓகேவா அண்ணா நீங்கள் இது இனிமேல் வந்துட்டு திருப்பி இப்போ அந்த தப்பை வந்துட்டு மறுபடியும் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இல்லைன்னா நான் மேலே தான் கம்பளைண்ட் பண்ணணும் நான் நினக்கிறேன் நான் எதனா வந்துட்டு தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுடுங்க ஆனால் வந்துட்டு இனிமேல் யாரை கூப்பிட்டாலுமே கரெக்ட் டைமுக்கு போய் அவங்கள கொண்டு போய் விட்டுருங்க ஏன்னால் அவங்களுக்கு அதுவே வாழ்க்கையாக கூட அமையலாம் சரிங்களா அண்ணா ஓகே அண்ணா